ஆமாம்மா கூட வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும்

மல்லிகைப்பூ ரெண்டாயிரத்தி நூறுபா கிலோ அதுதான் ஆமாம் அதுவும் பத்து கலர்னால் பத்து கலரும் சேர்ந்து ஒரு கிலோ மூவாயிரம் கிட்டே வரும் ஆமாம் ஆ பிச்சி பூ இருக்குது ஆ பிச்சி பூ வந்து கிலோ ஆயிர் ரூவா ஆ எல்லாம் பூவும் இருக்குது சாமந்தி பூ இருக்குது செண்டு பூ இருக்குது அரளி பூ இருக்குது கனகாமரம் இருக்குது மாலை மாலையில் ரோஸ் மாலை இருக்குது சாமந்தி மாலை இருக்குது செண்டு மாலை இருக்குது பன்னீர் மாலை இருக்குது உங்களுக்கு எந்த மாலை வேணும் ஆ சம்பங்கி மா ஆ கல்யாணம் ஆர்டரெலாம் நாங்கள் நிறையா எடுப்போம்

ஆ சரிம்மா நீங்கள் எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் சொல்லியிருங்க நாங்கள் ஆர்டர் மூலமாகவும் அனுப்பிடுவோம் நேர்லையும் கொண்டு தந்துடுவோம் ஆ டெலிவரியும் பண்ணிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ பூ வேணும் என்ன பூ வேணுங்கிறது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கனா நாங்கள் அந்த பூவே உங்களுக்கு வீட்டிலேயே வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஆ ஆ சரிம்மா ஆமா உங்களுக்கு என்றைக்கி வேணும் அந்த டேட்டெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க ஆ சரிம்மா ஆ சரி